ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது